வயிற்று போக்கை குறைக்க கிராமத்தில் பயன்படுத்தப்படும் சில வீட்டு வைத்தியங்கள் எலுமிச்சை சாற்றில் தண்ணீர் உப்பு மற்றும் சர்க்கரை சேர்த்து குடிப்பதால் சரியாகும் அடுத்து மாதுளை பழமானது ஜூஸ் மற்றும் அதன் விதைகளை நன்றாக அரைத்து குடிப்பதால் சரியாகும் அடுத்து ஒரு டியூ ஸ்பூன் அல்லது ஒரு டம்ளர் மாதுளை ஜூஸ் குடிப்பதால் நன்றாகும் அடுத்து தேன் மற்றும் ஏலக்காய் பொடியை வெந்நீரில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு முறை குடித்தால் வயிற்றுப்போக்கை குணப்படுத்தலாம் அரை டியூ ஸ்பூன் சுக்கு பொடியை மோரில் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு சரியாகும் ஒரு டம்ளர் தண்ணீர் இரண்டு டியூ ஸ்பூன் வெந்தயப் பொடியை சேர்த்து குடித்தால் வயிற்றுப்போக்கு சரியாகும் அதுக்கு அடுத்தது பப்பாளி பழம் இந்த கோடை காலத்தில் பப்பாளி பழம் வந்து பார்த்தின்னா அதிகமாக இருக்கும் அந்த பப்பாளி பழத்த நல்லா பச்சையாக இருக்கிற மாதிரி அதை வந்து பார்த்தின்னா நல்லா சீவிட்டு அதை வந்து பார்த்தின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் இதை வந்து வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வயிற்றுப்போக்கானது வந்து பார்த்தின்னா குணமாகும் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அது அது என்னன்னா எலுமிச்சை சாற்றை வந்து பார்த்தின்னா தண்ணீர்ல வந்து பார்த்தின்னா கலந்து அதே மாதிரி தண்ணீர்ல வந்து நாம் என்ன எடுத்துக்கணும் உப்பு வந்து பார்த்திங்கனா எடுத்துக்கிறோம் உப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அளவு பார்த்தின்னா எடுத்து அதில நம்ம சர்க்கரை வந்து பார்த்தின்னா சேர்த்து நல்லா குடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்தின்னா என்னாகும்னா கொஞ்சம் வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா கொஞ்சம் குணமாகும் அதே மாதிரி மாதுளை பழம்மானது வந்து பார்த்தின்னா ஜூஸ் மாதிரி நம்ம இதில் இப்போ மாதுளைப் பழம் வந்து நம்ம கடையில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து நல்லா மிக்ஸியில் போட்டு நல்லா அரைத்து ஜூஸ் மாதிரி வந்து பார்த்தின்னா குடித்தோம் அப்படின்னா நல்லாகும் அதே மாதிரி அதனுடைய விதையும் வந்து பார்த்தின்னா நம்ம என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் அரைத்து நல்லா வந்து பார்த்தின்னா ஜூஸ்ல வந்து பார்த்தின்னா கலந்து குடிச்சோம்னா நல்லா வந்து பார்த்தின்னா இதாகும் அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தின்னா மூணு அல்லது நாலு டம்ளர் மாதுளை ஜூஸ் வந்து பார்த்தின்னா குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக என்னாகும் அப்படின்னா நல்லாகும் சரிங்களா இதையெல்லாமே வந்து பார்த்தின்னா வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா குறைக்கிறத வந்து அதனுடைய வழி முறைகள் அது வீட்டு வைத்தியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பழங்காலத்தில் வந்து பார்த்தின்னா அந்த வயதான பாட்டிகள் வந்து பார்த்தின்னா இது மாதிரி செய்வாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் இரண்டு டியூ ஸ்பூன் வந்து வெந்தயப் பொடி வெந்தயம் வந்து பார்த்திங்கனா இப்போ வீட்டில் வச்சிருப்போம் அந்த வெந்தயத்தை வந்து நல்லா பொடியாக நல்லா இதுப்பண்ணிட்டு அதை வந்து பார்த்தின்னா நல்ல சேர்த்து தண்ணியில வந்து பார்த்தின்னா மிக்ஸ்ப் பண்ணி குடித்தோம் அப்படின்னா வந்து பார்த்தின்னா என்னாகும் வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா குணமாகும் அடுத்தது வந்து பார்த்தின்னா ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பார்த்தின்னா முருங்கை இலை இதை நாம் வந்து பார்த்தின்னா முருங்கக்காய் இது கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி இது வந்து என்னது முருங்கை இலையை வந்து நாம் எடுத்துக்கிறோம் முருங்கை இலையை நல்லா கொதித்து வச்சு சரியாக கொதித்து வச்சு அதுக்கு அப்பறம் வந்து பார்த்தின்னா அந்த கொதிச்ச வச்சு அந்த இலையனுடைய சாறை வந்து பார்த்தின்னா நல்லா பிரித்து எடுத்துடுறோம் சரிங்களா பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதை எடுத்து ஒரு டியூ ஸ்பூன் அளவு வந்து பார்த்தின்னா தேன் தேன் வந்து நாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த தேனோடைய வீட்டில் வச்சு அந்த தேனை வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த கொதிக்க வச்ச சாறை முருங்கை கீரை முருங்கை இலையனுடைய கொதிக்க வச்ச சாறை நல்லா பிரித்து எடுத்துட்டு ஒரு டியூ ஸ்பூன் வந்து பார்த்தின்னா தேனை கலந்து அதை வந்து பார்த்தின்னா குடித்தோம் அப்படின்னு என்னாகும்னா அந்த வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா குறையும் இதை வந்து பார்த்தின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீட்டு வைத்தியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஏற்கனவே சொன்னதே தான் இந்த இதில் ஏற்கனவே இன்னொரு டைம்ஸ் சொல்கிறேன் இந்த பாத்திரத்தல வந்து பார்த்தின்னா ஒரு தண்ணியை எடுத்துக்கிறோம் தண்ணியை அதில் வந்து பார்த்தின்னா என்ன பண்ணுறோம் முருங்கை இலை முருங்கை இலையை வந்து பார்த்தின்னா அதில கொஞ்சம் போட்டு நல்லா கொதிக்க வச்சி அதிலேருந்து அந்த முருங்கை இலையுடைய சாறை வந்து நம்ம பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒரு டியூ ஸ்பூன் வந்து பார்த்தின்னா என்ன பண்ணுறோம் தேன் வந்து பார்த்தின்னா எடுக்கிறோம் தேனை அது உள்ளாற காய்ச்சி நல்லா வந்து பார்த்தின்னா கலக்கணும் அதை நல்லா கலந்து அதை வந்து பார்த்தின்னா ஒரு நாளைக்கு ஒரு டைம் அல்லது வந்து பார்த்தின்னா ரெண்டு டையமு இது மாதிரி நாம் வந்து பார்த்தின்னா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்னாகும் நல்லா வந்து பார்த்தின்னா என்னாகும் அந்த வயிற்றுப்போக்கு வந்து போகிறது கொ கட்டுப்படுத்தும் சரிங்களா இதை வந்து நாம் டெய்லிக்கூட இது பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வந்து நம்ம இது குடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தின்னா அத என்னப் பண்ணலாம் நாம் சரிப்பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு இது இந்த சீமை சாமந்தி டீ அப்படிங்கிறது அந்த க்ரீன் டீ மற்றும் என்னது எலுமிச்சை டீ இது எல்லாம் வந்து பார்த்தின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது வந்து பார்த்தின்னா ரெண்டு வேளைக்கு இதை வந்து நாம் டெய்லியும் குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தின்னா என்ன பண்ணலாம் நாம் கம்மி பண்ணலாம் சரிங்களா இதை வந்து இந்த வீட்டு வைத்தியம் அதாவது பழைய காலத்தில் வந்து பார்த்தோன்னா கிராமத்தில் வந்து பயன்படுத்தப்படும் வைத்தியம்னு சொல்லலாம் அதே மாதிரி இன்னொன்னு வந்து நாம் கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் கேள்விப்பட்டு தெரியலயா இந்த பாட்டிங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கனால் வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும்போது வயித்தில் வந்து என்னப் பண்ணுவாங்க எண்ணெயை வந்து பார்த்தின்னா தடவி நல்லா தேய்க்க வச்சிட்டு என்ன பண்ணுவாங்க வயிற்ற நல்லா தடவி நீவி விடுவாங்கள் ஏதாவது குடல்ல அதனுடைய இது வந்து ஏதாவது விழுந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னால் இதை பார்ப்பாங்க அப்போ அதை பார்க்கும் போது என்னன்னா அந்த எந்த இடத்துல வந்து பார்த்தின்னா குடல்லோட இது வந்து பார்த்தின்னா இதாயிருக்கு அதை வந்து நல்லா சரிப்பண்ணி இது பண்ணணுன்னா அந்த வயிற்றுப்போக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தின்னா என்னாகும் அது சரியாயிடும் இதை வந்து நாம் பழங்காலத்துல வந்து பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்கள் அதாவது கிராமத்தில் வந்து பார்த்தின்னா அதிகமாக இது இது செய்வாங்கள் அதை வந்து வயிறோட இதை வந்து நல்லா எண்ணெயை வச்சு நல்லா நீவி விட்டு தட்டிவிட்டு இது பண்ணோம் அப்படின்னா என்னாகும்னா அந்த வயிறோடய இது வலியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வயிற்றுப்போக்கு இருந்தாலும் என்னாகும் அப்படின்னா அதை வந்து சரி பண்ணி நம்மளுக்கு இது கொடுக்கும் சரிங்களா இதை வந்து கிராமத்தில் பயன்படுத்தப்படும் சில பிரபலமான வீட்டு வைத்தியங்கள் அப்படி நம்ம சொல்லலாம் ஏற்கனவே மறுப்படி சொன்னது தான் எலுமிச்சை சாற்றில் தண்ணீரை உப்பு போட்டு மற்றும் சர்க்கரையை வந்து சேர்த்து குடிப்பதனால் அந்த வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா சரி பண்ணலாம் இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு இருக்குது அடுத்தது வந்து மாதுளை பழத்த வந்து பார்த்தின்னா ஜூஸ் போட்டு வந்து பார்த்தின்னா குடிக்கலாம் மாதுளப்பழத்த ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படினா என்னாகும்னா அந்த வயிற்றுப்போக்கு வந்து குறைக்கலாம் அதனுடைய விதையே வந்து பார்த்துட்டா நம்ம பழம் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா குறைக்கலாம் அடுத்தது ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூணு டம்ளர் வந்து மாதுளை ஜூஸ் வந்து பார்த்திங்கனா குடிக்க சொல்லியிருக்கோம் அடுத்தது தேன் அடுத்தது வந்து பார்த்தின்னா ஏலக்காய் பொடியை வந்து பார்த்தின்னா வெந்நீர் சுடுதண்ணியில் வந்து பார்த்தின்னா கலந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டையமு வந்து பார்த்தின்னா குடித்தோம் அப்படின்னா அதை வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தீங்கனா என்ன பண்ணலாம் குறைக்கலாம் இதை வந்து பார்த்தின்னா மூணாவது மெத்தர்டு அடுத்தது ஒரு அரை டியூ ஸ்பூன் சுக்குப்பொடி சுக்குப்பொடியை வந்து நாம் மோர் மோர் இருக்குது இல்லையா நம்ம குடிக்கிற மோரில் வந்து பார்த்தின்னா எடுத்து அதில் கலந்து குடித்தோம் அப்படின்னாலும் இந்த வயிற்றுப்போக்கு வந்து பார்த்தின்னா இதை சரி பண்ணலாம் சரிங்களா இதை வந்து பார்த்தின்னா அடுத்த மெத்தர்டு அடுத்தது வந்து பார்த்தின்னா ஒரு டம்ளர் தண்ணியை ரெண்டு டியூ ஸ்பூன் வெந்தயப் பொடியை வந்து சேர்த்து குடிச்சாலோ வந்து பார்த்திங்கனா என்ன பண்ணலாம் வயிற்றில் இதனுடைய இதை வந்து பார்த்தின்னா வயிற்றுப்போக்கு சாரி வயிற்றுப்போக்கு வந்து என்ன பண்ணலாம் நம்ம சரிப் பண்ணலாம் அடுத்தது பப்பாளி பழம் வந்து பார்த்தின்னா சொல்லியிருக்கோம் இந்த கோடை காலத்தில் அதிகமாக இந்த வெயிலோடைய இதை வந்து அதிகமாக இருக்கும்போது அந்த ஜீரணம் அப்படிங்கிறது என்னாகும் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இதாகும் அது மாதிரி இருக்கும் போது இந்த பப்பாளி பழத்த வந்து நாம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து நாம் அந்த முருங்கை இலையை வந்து நான் ஒரு தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதே மாதிரி தண்ணியில வந்து என்ன பண்ணுறோம் போட்டு கொதிக்க வச்சிட்டு அந்த இதை வந்து நாம் நல்லா சாறு வந்து பிரித்து இது பண்ணிட்டு அதுலேருந்து நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் மலை தேன் கலந்து குடிச்சோம்னா நல்லா இதாயிருக்கும் சரிங்களா ஓகே தேங்க் யூ